வணக்கம் சொல்லுங்க சொல்லுப்பா ஸ்டோரி புக்கெல்லாம் நம்மளுடைய லைப்ரரியில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுப்பா அது ஃபுல்லாவுமே இந்த உண்டன் ட்ராகில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு எப்போ வேணுணா நீங்கள் புக்கு வாங்குகிறதா இருந்தால் நேராக வரணும் உங்களுடைய ஏதாவது ஒரு ரீசெண்ட் ஃபோட்டோவோட இருக்க கூடிய ஒரு ஐடி கார்டு கொண்டு வாங்க ஆதார் கார்டு அந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிற புக்கை எடுத்துக்கலாம் இந்த புக்கை நீங்கள் எவ்வளோ நாளிலப்பா ரிட்டர்ன் தர முடியும் ஒன் வீக் ஓகேப்பா ஒன்றும் பிரச்சின இல்லை மேக்ஸிமம் டென் டேஸ் வரைக்கும் ஒரு புக்கை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒன் வீக் வேணும்னா ஒன் வீக் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுங்க புக்கை எந்த விதமான டேமேஜும் பண்ணாமல் நார்மலாக இருக்கிற மாதிரியே அப்படியே வந்து புக்கை ஹாண்ட் ஓவர் பண்ணிடுங்க இப்போ எத்தனை புக்கு உங்களுக்கு தேவைப்படுது சரிப்பா மூணு புக்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப நீங்கள் புக்கை எப்போது ரீஃபெண்ட் பண்ணுறிங்களோ அப்போ அந்த ஃபை ஹண்ட்ரட் அமௌண்ட் நீங்கள் வாங்கிட்டு புக்கை வந்து நீங்கள் ரீ புக்கை நீங்கள் திரும்ப சமிட் பண்ணிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் ஃபை ஹண்ட்ரடை ரீஃபெண்ட் வாங்கிகலாம்ப்பா உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஸ்டோரி புக்கு தேவைப்படுதா இங்க்லீஷில் இருக்கக்கூடியது தேவைப்படுதா

ஆ கேட்குதுப்பா உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடியது புக் தேவைப்படுதுங்களா இங்க்லீஷில் இருக்கக்கூடியது தேவைப்படுதுங்களா தமிழில் இருக்கிற புக்கு ஓகேப்பா தமிழில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்நூறு ஸ்டோரி புக்ஸ்க்கு மேல நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் எப்போ வேணுணாலும் லைப்ரரி வாங்க சண்டே மட்டும் லீவா இருக்கும் பொறுமையாக நீங்கள் எந்த நாளில் வந்தாலும் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபை குள்ள நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் புக்கை எடுத்துக்கலாம்ப்பா ஓகே நன்றி நன்றிப்பா தேங்க் யூ